பத்து ஏழு இரண்டாயிரத்தி எட்டு ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி பத்து இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு இருவத்தேழு ஒன்று இருபது இருபத்தாறு பதிமூணு ஐந்து இருபது இருபத்தி மூணு